எங்கள் வீட்டில பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசி ஒன்று வாங்கினோம் எப்போ வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து வாங்கியிருந்தோம் ப்ளூ ஸ்டார் வாங்கும்போது நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு அப்போ வந்து எங்களுக்கு ப்ளூ ஸ்டார் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம் ஆன்லைன்லலாம் அதனால நாங்கள் அதே மாடல் ஆன்லைன்ல பார்த்துட்டு அதேமால அதே மாடல் வந்து நாங்கள் பக்கத்தில் மன்னார்குடியில லக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டு பார்த்தோம் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஏசில பட் ஆனால் எங்களுக்கு இன்வெட்டர் ஏசிதான் வேணும் ஏன்னா கரண்ட்டு பில் வந்து சேவ் ஆகும்னு சொன்னாங்கள் சரின்னு சொல்லிட்டு இன்வெட்டர் ஏசிதான் சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்ட்டோம் ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்து இப்போ வரையும் நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஏசிதான் அது ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுவந்து கரண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நைட்டு ஃபுல்லா இப்போது நீங்கள் மே மாதம் பார்த்துட்டீங்க நைட்டு ஃபுல்லா ஓடுனுச்சு கரண்ட்டு வந்து அந்தளவுக்கு வரல ஏன்னா இன்வெட்டர் ஏசிங்கிறதனால அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூடவே ஒரு ஸ்டெப்லைசர் கொடுத்துருந்தாங்க ஸோ கரண்ட் லோவாக இருக்கா இல்லையானு நம்மளால் செக் பண்ணிக்க முடிஞ்சிச்சு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டுனு அது இல்லாமல் இப்போ நீங்கள் நான் இந்த ரூம்ல வந்து நம்ம ஏசி போட்டுட்டு ஃபுல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆகிடும் திரும்ப வந்து ரூம் டெம்ப்பரேச்சருக்கு மாறுனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து கூலிங் வந்து ஆன் ஆயிடும் ஸோ அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு அந்த ஏசில ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார்ல மட்டுந்தான் நாங்கள் வாங்கும்போது இருந்துச்சு வேற எதிலையுமே இல்லை அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதனால வந்து அதை அதை அதை அதை அதனோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ வரையும் பிடிச்சிருக்கு இதுதான் எங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்